ஒன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு பத்து அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு முப்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு பதிமூணு மூணு ரெண்டாயிரம் பதினஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு